தமிழ்நாட்டில் கலெக்டர் ஆபீஸ் மூலயமா நாற்பது நாள் ட்ரெயினிங் கொடுக்குறாங்க தையல் கலைஞர்கள் எல்லோருமே போனோம் அங்கே போய் கற்றுக்கிட்டு அவங்களே ட்ரெய்னிங் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னால் சில சலுகைகள் செய்கிறாங்க அங்கே தையல் மிஷின் வந்து மானியத்தில் த தனியாகவும் கொடுக்குறாங்க ஊனமுற்றோருக்கு வந்து ஃப்ரீயாகவும் கொடுக்குறாங்க அதனால எல்லோருமே வந்து இந்த தையல் தொழிலில் வந்து யூனிஃபார்ம் க ஸ்கூலுக்கு வந்து யூனிஃபார்ம் தைக்கிறது அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறது அந்த அளவுக்கு கற்று தராங்க இதில் வந்து ஊனமுற்றோர் வ வ பெண்களுக்கு வந்து எப்புடின்னு கேட்டிங்கன்னால் தையல் தொழிலுக்கு ஃபுல் மானியம் எல்லாமே உண்டு அதனால நீங்கள் அதில் சேர்ந்து பயன்பெறலாம் இது கலெக்ட்ரு மூலயமா போனாலும் சரி இல்லை பிடிஓ ஆபீஸு மூலயமா போனாலும் போகலாம் எப்படி வேணாலும் போகலாம் ஆனால் கவர்மெண்ட்டு இந்த இந்த சலுகைகளை வழங்குது